எங்கள் ஊரில் பார்த்தின்னாக்கா நிறைய டிரான்ஸ்ஃபோர்ட்லாம் இருக்குது அதில் வந்துட்டு எது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண் ஒர்க் பண்ணுறாங்கன்னாக்கா ஏகேஎஸ்னு ஒரு டிரான்ஸ்ஃபோர்ட் இருக்குது அது வந்துட்டு நம்ம கொரியர் அனுப்புறதுனாலும் எதனா வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரின்னாக்கா ஆர்டர் பண்ண உடனே வந்துட்டு வந்துருவாங்க அந்த டிரான்ஸ்ஃபோர்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம இப்போ ஒரு இடத்துக்குப் போகிறோம் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக எதிர்பார்த்த டைமுக்குள்ள அந்த இது வரணும் வண்டி வரணுன்னாக்கா அந்த டிரான்ஸ்ஃபோர்ட் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஏன்னால் அது வந்துட்டு அவங்க சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக வந்துருவாங்க அதுக்கப்புறம் ட்ராவல் ஏஜென்சிலாம் பார்த்தின்னாக்கா இப்போ வந்துட்டு பவ்டால வந்துட்டு பவ்டா மகளிர் மன்றம் இருக்குது அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே பராமரிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து மா மாசம் மாசம் வந்துட்டு சந்தா பணம் அந்தமாதிரி கட்டுற மாதிரி இருக்குது நம்ம் சந்தா பணம் கட்டும் போது நம்மளுக்கு ஸோ கஷ்டம் அந்தமாதிரி இருந்தாக்கா அது நம்மளுக்கு சுய உதவி மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு லோன் மாதிரி நம்மளுக்கு வழங்குவாங்க நம்ம அந்த லோன் எடுத்துகிட்டு மாசம் மாசம் ஒழுங்காக கட்டிகிட்டு வந்தால் தீபாவளி பொங்கல் டைமில்ல வந்துட்டு பட்டாசு ஸ்வீட்டு காரம் இந்தமாதிரி பொருளெலாம் தருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணத் தேவை ஏற் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த குழு மூலிமா நம்மளுடைய கஷ்டத்தைலாம் போக்கிக்கலாம்